கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்களில் எல்லாேருமே வந்து பார்த்தீங்கனா பெரும்பாலும் இப்போது படித்த இளைஞர்களாகவே இருக்கிறாங்க அதனால் வந்துட்டு விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய நவீன யுக்திகளை பயன்படுத்த ஆரமித்திருக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு போனமுன்னால் இடைப்பட்ட காலங்களில் இருந்த விவசாயிகள் எல்லாேருமே என்ன பண்ணிணாங்க அப்படின்னு பார்த்தீங்கனா நவீன யுக்திகளை பயன்படுத்தினாங்க ஆனால் முழுதும் பயன்படுத்தலை எப்படி அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு போனமுன்னால் உரங்கள் ஆரம்ப காலகட்டத்தங்களில் பயன்படுத்தின தொழு உரங்களையும் மட்கிய உரங்களையும் பயன்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்டு வந்தாங்க அதேபோல் நீர் மேலாண்மையில் மாடுகளையே பயன்படுத்தி நீர் இறைத்து விவசாயம் பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சி விவசாயத்தில் நிறைய நவீன கருவிகள் உள்ளே வர ஆரமித்த உடனே என்ன பண்ணிணாங்கனா அதனை பயன்படுத்தினாங்க ஆனால் முழுக்க முழுக்க அதில் மட்டுமே பயன்படுத்தினாங்க தொழு உரங்கள் பயன்படுத்துதல் மட்கிய உரங்கள் பயன்படுத்துதல் போன்ற விஷயங்கள எல்லாமே வந்துட்டு மறந்து விட்டுவிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட ஆரம்பிச்சுட்டாங்க அதனோட விளைவு என்னென்னு பார்த்தீங்கனா நிறைய வேதியியல் கலவைகளை கொண்டு உருவாக்கின உரங்களையும் கெமிக்கல்ஸுயும் பயன்படுத்த ஆரமித்தாங்க பூச்சிக்கொல்லிகள் நிறைய பயன்படுத்தினாங்க அதனால் விவசாயத்தில் ஒரு பின்னடைவு ஆர வர ஆரம்மித்தது அதுக்கப்புறமா இப்போது படித்த இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரும்போது அதில் இருந்த விவசாயத்தில் ஒட விவசாயிகளுடைய விளைச்சல் குறைய காரணம் என்ன அப்படிங்குறத கொஞ்சம் வந்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணி கண்டறிய ஆரமித்தாங்க எப்படி எதனால விவசாயத்தில் எல்லாமே குறையுது மண் மண் வளம் எதனால் குறையுது அப்படிங்குறத கொஞ்சம் கண்டுபிடிக்க ஆரமித்தாங்க அதனால் இப்போது உள்ள இளைஞர்கள் என்ன செய்ய ஆரம்மிச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனா விவ விவசாயத்தில் நவீன இயந்திரங்களை பயன்படுத்து பயன்படுத்துகிறதோட இல்லாமல் அதில் எந்த இடத்துல எப்படி எவ்வாறு பயன்படுத்தணும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு போனமுன்னால் நீர்க்கு குறைவான நீரே இருந்தாலும் அதனை சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் முறை போன்ற முறைகளை பயன்படுத்தி குறைஞ்ச நீரை வச்சு கொஞ்சம் நிறைய அதிகபடியான இடங்களை விவசாயம் செய்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு நார்மலாக வாய்க்கால் பாய்ச்சல்ல வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு விவசாயம் செய்கிற அளவுக்கு நீர் இருக்குதுனால் அந்த நீரை பயன்படுத்தி தெளிப்பு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தும்போது ரெண்டு ஏக்கர் ரெண்டு மூணு ஏக்கர் வரைக்கும் விவசாயம் செய்கிறாங்க அப்போது விவசாய குறைவான நீரில் அதிகப்படியான இடங்களை விவசாயம் செய்கிறாங்க முதல் முறை ரெண்டாவது அதனோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கனா முழுக்க முழுக்க வேதியியல் பொருட்களை மட்டுமே உரமாக உரமாக பயன்படுத்தாமல் பழைய முறையை பயன்படுத்துகிறாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு விவசாயி இருக்கிறாருனா அவர் வந்துட்டு வி பயிர் விவசாயம் செய்கிறதோட சேர்த்து கால்நடை வளர்ப்புலேயும் ஈடுபடுறாங்க ஆடுகள் மாடுகள் போன்றவற்றை வளர்க்குறாங்க அப்படி வளர்க்கும்போது அதன்கிட்டே இருந்து வரக்கூடிய கழிவு பொருட்களை வந்துட்டு தொழு உரமாகவும் மட்கிய உரமாகவும் பு இலை தழைகளை மட்க வச்சு அதை மட்கிய உரங்களாகவும் அதேபோல் வந்துட்டு மண் புழு உரம் உரம் போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதனை பயன்படுத்தும்போது என்ன ஒரு னு அட்வான்டேஜி அப்படின்னு பார்த்துட்டு போனமுன்னால் நம்மளுக்கு விவசாயத்தில் மண்ணுடைய அளவு மண்ணினுடைய வளம் வந்துட்டு கெடாமல் இருக்கும் அதில் மண்ணில் இருக்கிற மண் புழு போன்றவற்றை எல்லாமே வந்துட்டு தொழு உரங்களை பயன்படுத்தும்போது இறக்காது நல்லா வந்துட்டு உயிரோடிருக்கும் அதே நேரத்தில் மண்ணுடைய வளமும் அதிகரிக்குது தொழு உரங்களையும் மட்கிய உரங்களையும் மண் புழு உரங்களையும் பயன்படுத்தும்போது வேதியியல் உரங்களை வாங்கிறதுக்கான செலவு அதிகமாக இருக்கும் நாம கால்நடை வளர்ப்பினை மூலயமா வந்துட்டு இந்த மாதிரியான தொழு உரங்கள் கி கிடைக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கனா உரம் வாங்கும் அளவு விலையும் வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய செலவு குறையுது அதே நேரத்தில் வந்துட்டு கால்நடைகளை பின்னாடி வி விற்பனை செய்யும்போதும் ஆடுகளை விற்பனை செய்யும்போதும் கோழிகளை விற்பனை செய்யும்போதும் ஒரு உபரி வருமானம் அதிகப்படியான ஒரு வருமானம் கிடைக்கிது அதேபோல் மாடுகளிலிருந்து பால் கிடைக்கிது இது போன்றவற்றிலும் ஒரு வருமானம் கிடச்சிருது அதே நேரத்தில் அதனோட கழிவு பொருட்களை இருந்து நாம் உரம் வாங்குவதற்கு தேவையான காசு வந்துட்டு குறையுது அதுக்கு பதிலா வந்துட்டு இதனுடைய கழிவுகளையே பயன்படுத்திக்கிறோம் முதல் விஷயம் இரண்டாவது விஷயன்னு பார்த்து பார்த்தீங்கனா விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய செய்யும்போதும் கிடைக்கக்கூடிய தாவரங்களையே பயன்படுத்தி ஆடு மாடுகளுக்கும் உணவாகவும் கொடுத்துட்றோம் அதனால அதுக்கு வாங்கக்கூடிய செலவும் நம்மளுக்கு குறையுது இது போன்ற சில டெக்னாலஜிஸை பயன்படுத்த ஆரமித்திருக்குறாங்க அ செயல் முறைகளை பயன்படுத்துகிறாங்க அதேபோல் வந்துட்டு பார்த்தீங்கனா நவீன கருவிகள் உழவு ஓட்டுதலிலிருந்து விவசாயம் செய்கிறதுல வந்துட்டு சு பாசன வசதி செய்வது செய்வது வரையில் வந்து பார்த்தீங்கனா அனைத்துலேயுமே நிறைய நவீன கருவிகளை படித்த இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க அதனால் விவசாயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது